எனக்கு வந்து ரோஸ்ஸு ராெம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் போகையிலெலாம் ரெண்டு ஜடை போட்டு சீய தலை சீ ஜடை போட்டு எங்கள் அம்மா நல்ல வச்சு விடுவாங்க அது இல்லைனாலும் வந்து இங்கே வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறமும் செடி வச்சு பூவுனால் ரொம்ப பிடிக்கும் முல்லைப்பூ ஜாதிப்பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் பிடிக்கும் அது போக இந்த செம்பருத்திப்பூ இந்த ச சாமந்திப்பூ இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அரளிச் செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்